அப்படினா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எயிட்த் நைன்த் அந்த மாதிரி படிக்கும்போது ஸ்டாட் பண்ணேன் சமைக்கிறதுக்கு வீட்டில் யாரும் இல்லைனா வந்து வெளியே சாப்புடணும் அப்படினு நினைக்காம நான் வீட்லேயே செஞ்சு சாப்புடணுனு நெனைச்சி நான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு சமைச்சி சாப்பிடுவோம் அப்போ வந்து எங்கள் அப்பா இருப்பார் எங்கள் அப்பாவுக்கு வந்து சமையல் சமையல்னா வந்து பிடிக்காது நான் செஞ்சேனா ஆனால் வந்து எந்த காயும் எதுவும் போடாமல் வெறும் சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் அது வச்சேனா வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவரு கேட்டுகிட்டே இருப்பார் அவரு எனக்கு தெரிஞ்சது அது ஒன்றுதான் அதுவே நான் நல்லா பண்றேன் சாம்பாரில் அதுதான் எனக்கு தெரியும் அதுவே நான் நல்லா பண்றேன் அப்படினு சொல்லி சொல்வார் எனக்காக அது செஞ்சு தரியா அப்படினு கேட்பாரு நான் சரி செஞ்சு தர்றேனு சொல்லுவேன் எப்போது வந்து அவருக்கு வந்து நல்லா சாப்புடணும் அப்படினு நெனைச்சாலும் வந்து எங்கிட்ட சொல்வார் நீ இந்த சாம்பார் வச்சா நல்லா இருக்கு நீ எனக்கு இந்த சாம்பார் வச்சு கொடுக்குறீயா அப்படினு கேட்பாரு ஆஹா நான் வைக்க மாட்டேன் அப்படினு சொல்லி நான் சொல்லிடுவேன் கொஞ்சம் நாள் ஆக ஆக அப்புறம் அவரு சொல்வார் இல்லை நீ வைக்கிறதுலே இந்த சாம்பார் நல்லாயிருக்கு நீ ஏன் வைக்க வேணாம்னு சொல்கிற வைக்கலை அப்படினு சொல்கிற அப்படினு சொல்லி கேட்பாங்க அதனால அவரு அப்படி சொல்லும்போது வந்து சரி நானும் அவங்க ஆசைப்பட்டு கேக்கிறாங்க அப்படினு சொல்லி வச்சு கொடுத்துருவன் அது அப்போது கன்டினியூவானது அப்போது ஸ்டாட் ஆனது அதனோட கன்டினியூவேஷனாக வந்து என்னோட மேரேஜுக்கு அப்புறமும் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பார் நான் ஒரு வாட்டி வச்சப்போ நல்லாயிருக்குனு சொல்லி சொன்னார் எங்கள் அப்பா மாதிரியே இவரும் வந்து நீ இந்த சாம்பார் வச்சேனா நல்லாயிருக்கு இந்த சாம்பார் வச்சிடு இப்போது நல்லாயிருக்கும் சாப்புடுறதுக்கும் அப்படினு சொல்வாங்க ஸ்மெல்லும் நல்லா வரும் அந்த சாம்பார் வந்து கொதிக்கும்போது நல்லா ஸ்மெல்லு வரும் அதனால நீ இந்த சாப்பாடு செஞ்சிடு இன்னைக்கு அப்படினு ஆசைப்பட்டு கேட்பாங்க அது எனக்கு ரொம்ப புடிச்சமான விஷயமாக இருக்கும் இப்போ இந்த டாப்பிக் இந்த இதில் பார்த்தோனா நம்ம நான் வந்து கேட்டதிலேந்து படிச்சதிலேந்து எனக்கு வந்து இந்த விஷயோந்தான் நியாபகம் வருது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா இன்னொன்று வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க அவங்க ஒரே விஷயோந்தான் வந்து எனக்கு வந்து அது சின்ன வயசுலேந்து இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்துகிட்டே வருது இதை வந்து யோசிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் வைக்கிறது வெறும் சாம்பாராக இருந்தால் கூட அவங்க வந்து நல்லா இருக்கு அப்படினு சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க அப்போலேந்து இப்போ வரைக்கும் சரி அந்த ஒரு விஷயம் வந்து மாறவே இல்ல எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக நெனைக்குறேன் அதை நான் ஆனால் வந்து எனக்கு அது பிடிக்காது நான் என்ன சமையல் செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது இது போய் நல்லாயிருக்குனு சொல்கிறாங்களா அப்படினு நெனைப்பேன் நான் ஆனால் அவங்க அது நல்லாயிருக்குனு சொல்லி சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் வந்து அடுத்த லெவலில் என்ன வச்சிருக்கிறதுனா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஸோ அவங்க வந்து நான் எது செஞ்சாலும் எந்த சமையல் செஞ்சாலும் நல்லா சாப்பிட்டு நல்லா ரசித்து சாப்பிட்டு நல்லாயிருக்குந்தான் சொல்வார் அதில் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இந்த சாம்பார்தான் வந்து நல்லாயிருக்கு அப்படினு சொல்லி சொல்வார் அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால வந்து திரும்ப திரும்ப இது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரது வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதால வந்து அந்த நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அப்படின்றதால வந்து எனக்கு திரும்ப திரும்ப இந்த செய்யணும் அப்படின்றது ஒரு தூண்டுற விஷயமா வந்து எனக்கு ஆனதுக்கு காரணம் வந்து இதுதான் நன்றி